இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் விளையாடும் விளையாட்டுக்கள் எல்லாமே முக்கால்வாசி வந்து நம்பளுடைய கைப்பேசியில இருக்கிற விளையாட்டுக்களை தான் வந்து விளையாட்றாங்க அதுலையும் சில விளையாட்டுகள் வந்து ரொம்ப மோசமாக நம்ப உயிரையே பறிக்கிற அளவுக்கு கூட இருக்கு இருந்தாலும் சில விளையாட்டுகள் வந்து நமக்கு பாதிப்பில்லாமல் இருக்கிற விளையாட்டுகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கறப்ப கேரம்போர்ட் செஸ் பசில்ஸ் கிரிக்கெட் இந்தமாதிரியான விளையாட்டுக்கள் வந்து குழந்தைகள் வந்து விரும்பி விளையாட்றாங்க